இப்போ நம்ம கிரிக்கெட் அதுமாரி கேமிங்லாம் பார்த்துட்டு பாக்கிறோம் அந்த கிரிக்கெட் கேமிங்லாம் பாக்கிறப்போ எல்லோருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கிரிக்கெட்தான் அதிகமா பாக்கிறாங்க ஐபிஎல் அதுமாரி டீ டுவென்ட்டி அதுமாரி எல்லாம் அதிகமாக பாக்கிறாங்க அதனால அவங்களுக்கு மன அழுத்தம் மனசோர்வு கஷ்டமா இருந்தாலும் அந்த ஐபிஎல் பாக்கிறப்போ நம்மை நம்ம சென்னை நம்மளோட இந்தியா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பாக்கிறப்ப அவங்களுக்கு மனம் ரிலீஃபாக இருக்கு மனஅழுத்ததிலிருந்து கொஞ்சம் விடுபெறுகிறாங்க ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக ஃபேமிலியாக அதுவும் ரொம்ப எல்லாம் ஃபேமிலியாக எல்லாம் ஒன்னாக சேர்ந்து உக்காந்து எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாக்கிறாங்க கிரிக்கெட்டை கிரிக்கெட்டு அப்டிங்கிறப்போ சின்ன குழந்தைகிட்ட கிரிக்கெட் அப்டின்னு சொன்னால் கூட ஐ தோனி அப்டின்னு சொல்லிவிட்டு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு கிரிக்கெட் கபடி செஸ் அதுமாரி நிறையா கேம்ஸ வந்து மக்களோட உடல்நலத்துக்கு ரொம்ப நல்ல இதாக இருக்கு மக்கள் வந்து கிரிக்கெட்டு கபடி செஸ்ஸு அதமாரிலாம் கேம்லாம் விளையாட்றப்போ நல்லா இதுவா இருக்கு இப்போ சின்ன பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுறதுக்குன் சொல்லிவிட்டு ஒரு கிரௌண்டுக்கு போய் விளையாடுவாங்க அப்போது அவங்களுக்கு நல்லா ஓடி ஓடி விளையாட்றப்போ நல்லா வேர்த்துவிட்டு நல்லா அவங்களுக்கு எனர்ஜி அதுமாரி நல்லா கடைக்குது அப்புறம் இந்த ஹாம்சு அதுமாரி எல்லாம் நல்லா பெனிஃபிட்ஸ் ஆகுது அப்புறமா அங்கே மக்கள் வந்து எப்படி வந்து கபடி செஸ்ஸு அதுமாரிலாம் விளையாட்றப்போ கபடி அதுமாரிலாம் விளையாட்றப்போ நமக்கு சோர்வு இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பாக இருக்காங்க வேர்வை வந்து நிறையா வேர்க்கிறப்ப நம்மளுக்கு உடல் எடையும் பருமனும் இல்லாமல் உடல் எடையும் குறையுது நம்ம நல்லா கொஞ்சம் ஃபிட்டாக அதுமாரி எல்லாம் தைரியமாக இருக்கோம் இப்போ கபடிலாம் எடுத்துகோங்களேன் கபடிலாம் விளையாட்றப்போ ரொம்ப அதிகமாக வேர்க்கும் வேர்க்கிறப்ப நம்மள உடலில் உள்ள வேர்வை சுரப்பி அதிகமாக வேலை செஞ்சு நம்ம உடலில் உள்ள கழிவுகள் எல்லாத்தையுமே அகற்றுது அதனால நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக பெனிஃபிட்ஸாக இருக்கு நிறையா உடல் நலத்துக்கு நம்ம எப்பொழுதுமே வீட்டில் சும்மா இருக்காமல் ஏதாச்சும் ஒரு கேம் ஓடுவதா விளையாடுறதா அதுமாரி சின்ன பசங்களை விளையாடவிட்டு ஓடவிட்டு விளையாண்டா எல்லாம் நம்மளுக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப எனர்ஜி ரொம்ப எந்த நோயும் வராமல் பார்த்துக்கலாம் நம்ம வீட்டுலேயே பொத்தி பொத்தி வைக்கிறதோட நம்ம நிறையா அதிகமாக விளையாடறதுனால மக்களுக்கு உடல்நலம் பேணுகாக்குது இப்போ எல்லோருமே விளையாட்டு எல்லாத்தையும் மறந்துவிட்டு ஃபோனு அதனால் ஜங்க் ஃபுட்ஸ் அதுமாரி சாப்பிட்றதுனாலயும் அதிகமான மக்களுக்கு வந்து மனஅழுத்தம் உடல்சோர்வு அதிகமான நோய்கள் வரவும் காரணமாக இருக்கு இப்போ நம்ம அதிகமாக எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஜாலியாக விளையாட்றமோ அவ்வளவுக்கு அவ்வளோ இப்போ கிரிக்கெட் எடுத்து எடுத்துகோங்களேன் கிரிக்கெட் நம்ம எவ்வளோத்துக்கு எவ்ளோ அதிகமாக விளையாட்றமோ அதே அளவுக்கு நம்ம கிரிக்கெட் ரொம்ப நல்லது இப்போ கபடி எடுத்துக்கிட்டிங்கனா கபடியில் நம்ம கபடி விளையாண்டோம்னா நமக்கு வேர்வை சுரக்குது வேர்வை சுரக்குறதுனால நம்ம உடம்பில் உள்ள கெட்ட ரெத்தம் நம்ம உடல் தோலில் உள்ள கிருமிகள் எல்லாம் நமக்கு போகுது இப்ப செஸ்ஸு எடுத்துக்கோங்க இப்போ செஸ் நம்ம உக்காந்து எழுந்தோம்னா மனஅழுத்தத்தை போக்குது அதனால நம்ம செஸ் ஈஸியாக விளையாடுறோம் மன அழுத்தத்தை போக்குது இப்போ செஸ்ஸு நம்ம நல்லா புரிஞ்சு விளையாடுறோம் நம்மளுக்கு அவ்வளோ அதிகமாக அறிவைதான் வளர்க்குது தவிர நம்ம எதுவுமே பின்தங்கி போகல ரொம்ப அதிகமாக அறிவை வளர்க்குது இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் அதுமாரி எடுத்துக்கு சாப்பிடுறத விட நேச்சுரலாக சாப்பிடலாம் அப்றம் நம்ம கபடி கிரிக்கெட் செஸ்ஸு ஹாக்கி வாலிபால் அதுமாரி விளையாடுறப்போ நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கிது இப்ப வாலிபால்லாம் விளையாடுனோம் வச்சுகோங்களேன் நம்ம ஓடி ரன் பண்ணி அந்த பால்லலாம் உதைச்சி விளையாடுவோம் அதுமாரி பேட்மிட்டன் அதுமாதிரிலாம் விளையாடுறப்போ நம்மளுக்கு நல்லா ஹாம்ஸ் டைட்டா ஆகும் எல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கிது அப்போதுதான் நம்ம நிறையா எனர்ஜி நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் இப்போது நம்ம ஒரு ஈவினிங் டைம் அதுமாரி நல்லா விளயாடுறப்போ கபடிலாம் விளயாடுறப்போ நல்லா வேர்வைலாம் சுரந்து நிறையா ரத்த ஓட்டம் நிறையா போகுது செஸ் விளையாடுறப்போ மனஅழுத்தத்தை கம்மி பண்ணுது அறிவை நிறையா வளர்க்குது அப்புறம் நமக்கு இதெல்லாம் எப்படி அப்போ நம்ம யோசிக்க தூண்டுது நம்ம அப்புறமா என்ன கேம் விளையாண்டாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்டிங்கிற ஒரு இது அப்புறமா நம்ம மனசுக்கும் நம்ம உடல்நலத்துக்கும் ரொம்பவும் விளையாட்டு அதிகமான காரணத்தை வகிக்குது நம்ம எவ்வளோதுக்கு எவ்வளோ விளையாடுறமோ அவ்வளோதுக்கு அவ்வளோ நம்ம உடல்நலத்தை நல்லா பார்த்துக்கலாம் இப்போ நம்ம விளையாடமல் ஃபோனு அதுமாரி இருந்தால் நமக்கு இதான் நிறைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு இப்போ உள்ளவங்கள்லாம் ஜிம்மு இதுக்கெல்லாம் போகிறத விட நிறையா வீட்டிலேருந்து விளையாடலாம் அதிகமாக அப்படி விளையாண்டாதான் நம்ம நம்மளே நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் நல்லா விளையாடுறப்போ உடல்நிலை மனநிலை எல்லாம் ரொம்பம் அமைதியாக எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு